என்னை பொறுத்தவரைக்கும் கல்வி அறிவு வந்து எப்படி வாழ்க்கையில் யூஸ் ஆகுது அப்படினு பார்த்தீங்கனா இப்போ படிக்காதவர்களும் இருக்காங்க படித்தவங்களும் இருக்காங்க இப்போ படிக்காதவர்களும் வந்துட்டு ஒரு மெக்கானிக்கல் ஷெட்டில் வந்து வேலை பார்க்குறாங்க அவங்க வந்து சின்ன வயதிலருந்தே வேலை பார்க்குறாங்க சரிங்களா எனக்கு தெரிஞ்சவங்க அவங்க வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் அவங்க வந்து அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியர்கிட்ட வந்து சின்ன வயதிலருந்தே வேலை பார்த்தாங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷம் வந்துட்டு அவங்கள்ட்டயே வேலை பார்த்தாங்க அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்துட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியர் படித்தாங்க சரிங்களா மெக்கானிக்கல் இன்ஜினியர் படித்து வந்தாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கனா அந்த படித்து வந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரை விட இந்த சின்ன வயதிலருந்து அங்கே வேலை பார்த்தாரு பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்குது எததெது என்ன மாதிரி நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்ற அறிவு அவருக்கு இருக்குது எதை எப்படி பண்ணணுன்னு அவருக்கு தெரியும் பட் என்னோட இந்த கல்வி அறிவு வாழ்க்கைல வந்து எப்படி யூஸ் ஆகுதுனா நம்ம வந்து தியரிட்டிகளாகவும் எக்ஸ்பிரிமெண்ட்டளாகவும் அதை தெரிஞ்சுக்கலாம் பட் நமக்கு ஃபீல்டு நாலேட்ஜ் வேணும் அப்படினா நம்ம அந்த ஃபீல்டில் இறங்கி வேலை பார்த்தாதான் அதோட நாலேட்ஜே என்னென்னு நமக்கு தெரியும் கரெக்ட்டுங்களா இப்போ படிக்காதவர் வந்து அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியர் எட்டு வருஷமா வேலை பார்த்தாரு பாருங்க அவருக்கு வந்துட்டு இந்த படித்தவர விட அறிவு அதிகம் ஏன்னால் எப்படி அந்த ஒர்க் வந்து பண்ணணும் எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் எல்லாமே அவருக்கு தெரியும் பட் ஆனால் இந்த படித்து வந்தவர் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் அந்த தொழிலில் இருந்து அந்த ஃபீல்டிலருந்து படித்தாரு மட்டும்தான் பட் அவர் வந்து எக்ஸ்பீரிமெண்ட்டலாக எதுவுமே அவர் செய்யலை பட் அவருக்கு அந்த நாலேட்ஜ் வந்து அந்த ஃபீல்ட் நாலேட்ஜ் வந்து இருக்காது ஓகேங்களா ஆனால் இதே வந்துட்டு அந்த எட்டு வருஷமாக சின்ன வயதிலருந்து வேலை பார்த்தாரு பார்த்தீங்களா அவருக்கு எதெதை எப்படி பண்ணணும்னு எல்லாம் தெளிவாக தெரியும் ஓகேங்களா என்னை பொறுத்தவரைக்கும் இந்த கல்வி அறிவு அப்படின்றது வந்து பார்த்தீங்கனா வெறும் மதிப்பெணுக்காக மட்டும்தான் சரிங்களா நீங்கள் ஓ ஒரு அடுத்த ஒரு ஃபீல்ட்டில் நீங்கள் எக்ஸ்ச்சேஞ்ச் ஆகி போயிகிட்டே இருக்குணுனால் அதுக்கு உங்களோட பெர்சன்டேஜ்ஜூம் உங்களோட மார்க்கும்தான் தேவை அதை வச்சுதான் உங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் அடுத்த ஒரு ஸ்டேஜ்க்கு போகமுடியும் அப்போதான் உங்களுக்கு கல்வி அறிவு அதிகமாக உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் இதுதான் வந்துட்டு கல்வி அறிவு வந்துட்டு எந்த மாதிரி வாழ்க்கையில் நமக்கு யூஸ் ஆகுது அப்படினு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கனா இந்த கல்வி அறிவு இருக்கிறவங்க மற்ற மக்கள் முன்னாடி அந்த பீப்புல்ஸ் முன்னாடி எப்படி பிஹேவ் பண்ணணும் எந்த மாதிரி இருக்கணுனு அவங்களுக்கு தெரியும் பட் இதே இந்த மாதிரி படிக்காதவங்க அந்த மாதிரி இருந்தாங்கனால் எப்படி இருக்கணுனு அவர்களுக்கு தெரியாதுனு சொல்ல வரலை பட் ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு அந்த எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணுறது அப்படின்ற இது வந்து அவங்களுக்கு அந்த சந்தேகம் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் இது அந்த கல்வி அறிவு இருக்கிறவங்களுக்கு அதில் வந்து அவங்க க்ளியராக இருப்பாங்க அதாவது ஒரு விஷயத்தில் இந்த கல்வி அறிவு இருக்கிறவங்க ப்ளஸ்னால் இன்னொரு விஷயத்தில் மைனஸ்ஸாக இருப்பாங்க அதே மாதிரி இந்த கல்வி அறிவு இல்லாதவங்க வந்து ஒரு விஷயத்தில் ப்ளஸ்ஸாக இருப்பாங்க இன்னொரு விஷயத்தில் மைனஸ்ஸாக இருப்பாங்க இதுதான் வந்துட்டு இப்போ இந்த லைஃபோட ப்ராக்டிக்கல் இதுதான்